எங்கள் வீட்டில் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பத்து பேர் சமைக்கிற அளவுக்கு தான் எங்கள் வீட்டில் பத்து பேர் சாப்பிடுற அளவுக்கு தான் பாத்திரம் எங்கள் வீட்டில் இருக்கும் அதனால் ரொம்ப பாத்திரம் சேரும் காலையில் மதியில் நைட்டில் எனி டைம் பாத்திரம் கழுவிக்கிட்டே இருப்போம் அதனால் சாம்பல் சாம்பல் போட்டு பாத்திரம் விளக்கலாம் அப்புறம் வந்து செங்கல் தூள் நசுக்கி பாத்திரம் விளக்கலாம் அப்புறம் வந்து எனக்கு அதில் விளக்க தான் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அந்த எண்ணெய் பாத்திரம் வந்து செங்கல்லை நசுக்கி விம் ஜெல் போட்டு ரொம்ப பாத்திரம் தேய்தினா ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ஒரு பிசுபிசுப்பே இருக்காது எந்த ஸ்மெல்லும் வராது அதுமாரி செங்கல் தூள் அப்புறம் எலுமிச்சப்பழம் சாறு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இந்தோ ரொம்ப கரி குண்டானாக இருக்குறதுனால அதில் தேய்ச்சி நம்ப விளக்கி கழுவினா இந்த கரி எல்லாம் இருக்காது அதனால் பாத்திரம் விளக்குறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடினமாக இருக்காது அதனால் ஆனால் எங்கள் வீட்டில் ஆனால் பாத்திரம் விளக்குறது ரொம்ப கஷ்டம் எப்போ எப்போயுமே காலையில் காலையில் ஆறு மணிக்கி பாத்திரம் விளக்கணும் மதியம் சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம் விளக்கணும் நைட் எல்லாரும் சாப்பிடு முடிச்சு படுத்துவிட்ட பிறகு பாத்திரம் விளக்கணும் அதனால் பாத்திரம் விளக்குறது ரொம்ப கஷ்டம் வீட்டில் வந்து எங்கள் அம்மா கூட யார்னா பாத்திரம் விளக்குனா ஹெல்ப் ஃபுல்லாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கூட யார்னா கூட மாட ஹெ ஹெல்ப்புக்கு பாத்திரம் கழுவினாங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் இந்தமாதிரி ஃபங்க்ஷன் டைம்மில் பொங்கல் தீபாவளியான டைம்மில் இந்தமாதிரி வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவிவிட்டு எடுத்து வச்சு எடுத்து வைப்பாங்க எல்லா பாத்திரத்தையும் கழுவி எடுத்து வைப்பாங்க